எனக்கு கவர்ந்த நட்சத்திரம் வந்து வெள்ளி நட்சத்திரம் அது பார்ப்பதற்கு நல்லா பளீச்சின்னு வெள்ளையாவும் நல்லாருக்கும் அதேப்போல பல நட்சத்திரங்கள் வந்து நம்முடைய இருட்டை வந்து வெளிச்சமாக்குகின்ற ஒரு திறன் கொண்டதாக இருக்குது ஏன்னாக்க இப்போய நிலவை விட அது பெரியது என்று சொல்கிறார்கள் நம் படித்த வாக்குல நட்சத்திரங்கள் ரொம்ப பெருசு அப்படினு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு கீழேருந்து பார்க்கும் போது ரொம்ப சின்ன சின்னதாக தெரியுது பல நட்சத்திரங்கள் அந்த தோற்றங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த நிலவையும் வானத்தையும் அலங்கரிக்கக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது நமக்கு பார்ப்பதற்கும் நல்ல ஒரு வெளிச்சத்தையும் கொடுக்குது அந்த நட்சத்திரங்களை வந்து நம்ம மற்ற கோள்களுக்கும் அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறது பார்ப்பதற்கே மிகவும் அழகாகவும் ஐந்து கோடுகள் இணைந்த ஒரு உருவம் போன்ற அதாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அதுமாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு நட்சத்திரம் போன்று அமையுமாறு அமைய வேண்டும் அதேப்போல அந்த நட்சத்திரத்திற்கு எந்தளவுக்கு ஒரு